எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் சமைக்கவும் ரொம்ப பிடிக்கும் அதில் என்னென்னா எனக்கு சிக்கன் க்ரேவியும் நல்லா சமைப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் நான் என்னென்ன சேர்ப்பன்னா சிக்கன் க்ரேவி செய்யும் போது நான் என்ன கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்பேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு அப்புறம் துரு அரை மூடி துருவின தேங்காய் கொஞ்சோன்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு கலர் ஒரு பிரவுன் கலர் வர மாதிரி அதை லோவ் ஃப்லேமில் வச்சு நல்லா வதக்கிப்பேன் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இன்னும் வதக்கிட்டு அதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸில் போடறக்குள்ள இதெல்லாம் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸில் போட்டு கொஞ்சோன்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அரைச்செடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கூட ஒரு குட்டி வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதையும் தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வாணலில எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நீட்டு நீட்டாக பெரிய வெங்காயத்தில் ஒன்று இல்லைனா ரெண்டு எடுத்து நீட்டு நீட்டாக நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு பிரவுன் கலரில் வந்தவுடனே வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச சிக்கனை போட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு மூணு நிமிடம் மூடி போட்டு வேக வச்சுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சாந்து மசாலா சாந்து இருக்குது இல்லையா அதை ஊற்றிட்டு அதை போட்டுட்டு நல்லா கிண்டிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்லேமில் வச்சு ஒரு டென் ஆர் டுவெண்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா கறி நல்லா வெந்துடும் க்ரேவியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கடைசியில் லைட்டாக கொத்தமல்லி தழை இருக்குது இல்லையா அது கொஞ்சம் லைட்டாக இப்படி தூவி தூவி விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் சால்ட்டு சால்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா போட வேணாம் இல்லைனா கொஞ்சோன்டு டா சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போலயே தோணும் நான் நான் செஞ்சேன்னா எனக்கு இது ரொம்பவும் பிடிக்கும்